நான் வந்து சீர்காழியில் பிறந்தேன் எங் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் நான் ஒரே பொண்ணு தான் இங்கே கங்களாச்சேரியில் கல்யாணம் பண்ணிக் கொடுத்தாங்க அதனால எங் வீட்டில் காலையில் நானும் மொ மொதல் மருமக தான் அதனால் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் எல்லோரும் மாமியார் ம்மு நாத்தனார் எல்லாரும் ஆ நாத்தனார் அஞ்சு பேர் நான் எ எங்கள் தான் வீட்டுக்கார் அவங்க சேர்த்து நாலு பேர் கொழுந்தனாரெலாம் மூணு பேர் இருக்காங்க இ இருக்காங்க அவங்களுக்கும் எல்லா சமையலெலாம் செய்யணும் சாப்பாடு செய்யணும் எல்லாம் போகணும் குடும்பத்தையே நான் தான் பார்த்துக்கணும் நாத்தனாரெலாம் வந்தாலும் எல்லாம் நாங்கள் தான் செய்யணும் போகணும் சாப்பாடு செய்யணும் இ இதனால் எங்கள் நாத்தனாரெலாம் என் மேல் தான் பாசமாக இருப்பாங்க ஏ எ என் பிள்ளைங்கள் வந்து ஓ ரெண்டு பொண்ணும் ஒரு பையனும் பையன் வந்து ஏசி மெக்கானிக்கு பெரிய பெண்ணு வந்து பா இது பாசாலையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ள இருக்குது இன்னொரு பெண்ணு வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்குது அதுக்கு இன்னும் பார்த்துகிட்டுருக்கோம் மாப்பிள்ளை என்னோடு என்னோடு படித்தவங்க எல்லாம் இருக்காங்க வீட்டில் வேலை பார்ப்பேன் காலையில் எந்துருச்சி வாசலெலாம் பெருக்கிட்டு ஜாமானெலாம் விளக்கிட்டு சாப்பாடு செய்யணும் காலேஜு போகிறத்துக்கு எங்கள் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக் கொடுக்குணும் அதுங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு செய்யணும் வீட்டில் துணி எல்லாம் தொவச்சு போடணும் ஜாமான் விளக்கணும் வயலுக்கு போகணும் மாட்டு மாட்டுக்கு புல்ல அறுக்கணும் அதெலாம் கடைக்கி போகணும் கடை வியாபாரம் பார்த்தோம் கடை வைச்சிருந்தோம் கடையில் ஜாமான் வியாபாரம் பார்க்கணும் எந்த வ எல்லா வேலையும் செய்வோம் எந்த காலையில் எங்க பெண்ணுக்கு காலேஜி போகணும் ஒன்று பெண்ணு என் பையன் ஏசி மெக்கானிக்காக இருக்குது ஏசி மெக்கானிக்கு அதுக்கு காலையில் எந்துருச்சி வெந்நீர் போட்டு சாப்பாடு செஞ்சு அதுக்கு கொடுத்து சாப்பாடு எடுத்துட்டு போகிறத்துக்கு கொடுக்குணும் எங்க பெண்ணும் காலேஜு போகணும் அதுக்கு சாப்பாடு குளிக்க எல்லாம் செஞ்சு அதுக்கு கொடுக்கணும் வேறு வந்து எது ச இட்லி என்ன ஸ் மத்யானம் சாப்பாடுக்கு செய்யணும் மத்யானம் சாம்பார் வைக்கணும் சாப்பாடு செய்யணும் எங்கள் கொழுந்தனாரெலாம் கடை வைச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும் நைட்டுக்கு இட்லி செய்யணும் தோசை செய்யணும் எல்லாம் செய்யணும் எல்லோரும் சாப்பிடுவாங்க வி இது வேலை எல்லாம் நான் தான் பார்க்கறேன் எங்க வீட்டில் பெரிய மருமகன்னு வேலை அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே நான் தான் செய்யணும் என்ன செஞ்சாலும் எல்லாம் நான் தான் செய்யணும் வீட்டில் மாமனார் மாமியாருக்கு எல்லாம் பார்க்கணும் அவங்கள்லாம் முடியாதவங்க மாமனாரும் முடியாதவங்க நடக்க முடியாது அவங்களுக்கும் காலைல குளிப்பாட்டணும் சாப்பாடு வைக்கணும் எல்லாம் பாத்ரூம் போகல்லாம் எல்லாம் செய்யணும் மாமியாருக்கும் முடியாது அவங்க கொஞ்சம் நடப்பாங்க எந்துருச்சு அவங்கள குளிப்பாட்டணும் சாப்பாடு செய்யணும் எல்லாம் போகணும் ஸ் டெய்லி எங்க மாமியாருக்கு ஒரு ஆள் வேணும் சா மாமனாருக்கும் ஒரு ஆள் வேணும் என்ன செய்யறது எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும் காலையில் ஏ நைட்டு பதினோரு மணி பன்னெரெண்டு மணி ஆகிடும் நான் படுக்கிறத்துக்கு அதுக்கப்புறோம் எந்திருச்சு எல்லாம் வேலையும் பார்க்கணும் செய்யணும் போகணும் இந்த எங்கள் பசங்களும் வீட்டு வேலை அதுங்களும் காலேஜு போகறதுனால வீட்டில் வேலை பார்க்காதுவோ எல்லாமே நானே செய்யணும் வயலுக்கும் போகணும் வயல் வேலையும் பார்க்கணும் வயலுக்கு இப்போ எங் வீட்டுக்காரரு அவங்க இல்லை அதனால வயலுக்கு போய் வயல் வேலை எல்லாம் பா ஆள் பக்கம் அதுக்கு போய் பார்க்கணும் பார்த்துட்டு வயலில் தண்ணி இருக்கா போரு போட்டு விட்ணும் போ இது தீவனமெலாம் வாங்க குளோம் மீன் வளர்கறோம் அதுக்கு த தீவனமெலாம் போடணும் தீவனம் போட்டு அதுக்கு டெய்லியும் சா காலையும் சாய்ந்திரமும் போய் சாப்பாடு தீவனம் சாப்பாடு எல்லாம் போடணும் குளத்துல எப்போதும் வ வயலுக்கு போய்ட்டு வருவேன் அப்புறோம் வயலுக்கு போயிட்டு வந்து அது காலைலியும் சாயந்தரமும் போயிட்டு வந்து சா மத்தியானமா போய் கொஞ்சம் ஆட்டு மாட்டுக்கு புல்ல அறுத்துட்டு வருவேன் புல்ல அறுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறோம் நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும் நைட்டுக்கு தோசை இட்லி ஏதாவுது செஞ்சு அதுக்கு சாம்பாராவது சட்னியாவது வைக்கணும் அதுக்கப்புறோம் என் பையன் வந்துடும் அஞ்சு மணி ஏ ஏழு மணிக்கு வரும் அதுக்கு வெ வெந்நீர் போட்டு குளிக்கும் டெய்லியும் வந்து சாயந்தரம் வேலைக்கு போய்ட்டு வந்து அதுக்கு வெந்நீர் போட்டு அதுக்கு சாப்பாடு செஞ்சு அதுக்கு கொடுக்கணும் டெய்லியும் கோ குளிச்சுட்டு தான் சாப்பிடும் அது